இந்தியாவில் பிடித்த மாநிலம் அப்படின்னா கேரளான்னு சொல்லலாம் அங்கே தான் வந்து நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அங்கே எப்படி அப்படின்னா அந்த வனவிலங்குகள் வந்து பார்த்தீகன்னா அதனுடைய இது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அதேமாதிரி அந்த நீர்வீழ்ச்சிகள் வந்து பார்த்தீகன்னா ரொம்ப பசுமையாக அதனுடைய இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா வந்து பார்த்தீகன்னா இருக்கும் அதேமாதிரி மூடு பனி அதனுடைய மூடிய மலைகள் மலைகள் வனவிலங்குகளில் வந்து பார்த்தீகன்னா அதிகமாக அங்கே இருக்கும் நிறையா அதனுடைய உணவு வகைகள் எல்லாமே வந்து பார்த்தீகன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எப்படின்னா நல்லாயிருக்கும் அங்கே வந்து பார்த்தீகன்னா அதனுடைய இது எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன்